ஹலோ ஆ ஆமாம் நீங்கள் ஆ எங்கிட்ட மல்லிப்பூ கனகாமரம் முல்லைப்பூ இருக்குது சாமந்தி ஆ அல்லிப்பூவும் இருக்குது உங்களுக்கு என்ன பூ

கிலோ ஒரு கிலோ இரநூறுபா நேற்று வில ஜா முந்நூறுபா போச்சு இப்போ இரநூறுவா கம்மியாக தான் போகுது ஆ நீங்கள் அதிகமாக வாங்கினா நான் டிஸ்கௌண்ட் பண்ணித்தரேன்

ஆ சரிங்க ஆ இருக்குது ஆ ம் சரிங்க

ஆ சரி நீங்கள் எப்போ வருவீங்க எப்போ வருவீங்க ஆ ஆ ஆ ஆ நான் எடுத்து வைக்கிறேன் உங்களுக்கு

ஆ ஆ சரிங்க ஆ ஆ ஆ சரிங்க ஆ எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது ரோஜா எல்லாமே இருக்குது வேணா உங்களுக்கு என்ன கலர்ல வேணும் ஆ சரிங்க ஆ சரிங்க ஆ சரிங்க